ஷார்க் டேங்க் என்பது ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி இதன் வாயிலாக வந்து ஒருத்தங்க இப்போ தொழில் தொடங்கணும்ன்னு நெனச்சிட்டாங்கன்னா அந்த தொழிலை எப்படி தொடங்கணும் அப்படி அதுக்கு என்னன்ன இது தேவை அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அதுக்கு எவ்வளோ வழிமுறைகள் இருக்குது எல்லாத்தையும் இந்த நிகழ்ச்சி பார்க்கறது மூலிமா நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஷார்க் டேங்க் என்ற நிகழ்ச்சி மூலமாக இது மாரி தொழில் தொடங்க யோசித்து இருக்கிற இப்போ படிச்சுட்டு ஒருத்தங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா அவங்க வந்து தொழில் எதுனா செய்யலாம் அப்படின்னு யோசிப்பாங்க அது மாரி டைமில் வந்து இது மாரி நிகழ்ச்சியை பார்க்கறது மூலிமா நம்ம ஒரு நல்ல தொழில் தொடங்கலாம் அப்படின்றது வெச்சி யோசித்திருப்பாங்க அதனால் இந்த நிகழ்ச்சி பார்க்கறவங்கள்லாம் வந்து இது ஒரு முன்னேற்றமாக தோணும் இது மாரி ஒரு தொழில் தொடங்கலாம் அதை பாத்தவொடனே அவங்களுக்கு தோணி தொழில் தொடங்குவாங்க